இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு வந்து ரிலேஷனில் ஒரு பத்து பேரு பதினஞ்சி பேரு வந்துருக்காங்க ஒரு கிடா வெட்டு ஃபங்க்ஷன் சொல்லிட்டு மார்னிங்கே வந்துட்டு நான்வெஜ் எல்லாம் சமைக்கிற மாதிரி சொல்லி கேட்டுருந்தாங்க சரி ஓகே அவங்களே அப்பறோம் எங்கள் வந்துட்டு என்கிட்ட வந்துட்டு தம்பி இதுக்கு முன்னாடி பண்ணதுல நீ ஒரு டைம் பண்ணி தந்தது நல்லா இருந்துச்சி நீ செய்ய முடியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுருந்தாங்க எங்கிட்ட அப்போ பார்த்தீங்கன்னா நான் சரி ஓகே நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு நாலு பேர்த்துக்கு தான் நம்ம சமச்சிருக்கமே இத்தனை பேரு பத்து பேரு பதினஞ்சி பேரு இருக்காங்களே அவங்களுக்கு என்ன அளவு போடுறது எப்படி போடுறது என்னதுன்னு தெரியாலாம வந்துட்டு நானும் யோசிச்சிட்டு தான் இருந்தேன் சரி ஓகே நம்ம செஞ்சு தான் பார்க்கலாமே அப்டின்ன மாதிரி நானும் செஞ்சு பார்த்தேன் சரி ஓகே அப்படிங்கம்போது நான்வெஜ்ஜி அப்புறம் வந்துட்டு புளி அந்த மாதிரிலாம் எல்லாமே கொஞ்சம் அதிகமாக போட்டால் ஒரு டேஸ்ட்லியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டேஸ்ட்டா இருக்கிறதுக்காக நான் பண்ணிணேன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நானும் வந்து கொஞ்சம் பயந்து தான் பண்ணிட்டுருந்தேன் எனக்கே வந்துட்டு இதில் பத்து பேரு பதினஞ்சி பேர்லாம் அந்த அளவுக்கலாம் நான் வந்து பண்ணி பழக்கம் இல்லை ஒரு நாலு பேர்த்துக்குன்னா அஞ்சு பேர்த்துக்குன்னா பண்ணுவேன் ஈஸியா பண்ணிடலாம் ஏன்னா அதுக்கு கம்மியா தான போடணும் அப்படிங்க மாதிரி தான் இருந்துச்சி கோவில் ஃபங்க்ஷனுக்காக வந்தது பத்து பேரு பதினஞ்சி பேரு இருந்தனாலே அவங்களுக்கு சரி பண்ணி தரலாம் ஒரு அதுக்குமே ஒரு டேஸ்ட்டியா இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் எப்போ போற போடுற அளவு கூட நான் கொஞ்சம் அதிகமாவே நான் போட்டுக்கிட்டேன் ஆனால் வந்துட்டு அப்பயுமே வந்து ரொம்பமே பயந்துட்டு தான் இருந்தேன் சரி அவங்களுக்கலாம் சாப்படுறவுங்களுக்குலாம் எப்படி இருக்கும் சரி என்ன சொல்லிடுவாங்களோ குற எதுவும் சொல்லுவாங்களா அப்படின்னுமே நெனச்சிட்டு தான் இருந்தேன் ஆனால் பரவாயில்ல நான் எப்பயுமே செய்கிற மாதிரி செஞ்சு அவங்கடுக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே வந்துட்டு எல்லாத்துக்குமே பிடிச்சிருந்ச்சி அவங்களுக்கு எப்பவுமே வந்துட்டு சரி அடுத்த டைம் வந்து நம்ம நெஸ்ட் டைம் நம்மக்கிட்ட செஞ்சித்தானு சொல்லி கேட்குற அளவுக்கு நான் பண்ணி தந்தேன் அவங்களும் ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்டு ஓகே தம்பி நீ செஞ்சது வந்து நல்லா இருந்துச்சி அப்டின்ன மாதிரி சொல்லிட்டு போனாங்கள்